எங்களோட கல்ச்சரில் வந்து டிரஸ் அப்படீன்னு எடுத்துக்கிறப்போ சாரி தான் அதாவது பட்டு பொடவை பட்டு வேட்டி அது தான் அவங்களோ அந்த இதுதான் ப்ளஸ் வந்து கலைகள் அப்படீன்னு பார்த்தோம்னா இந்த சிலம்பாட்டம் கரகாட்டம் இது அதுக்கப்புறம் வந்து இந்த பாரம்பரிய விளையாட்டில் வந்து இந்த மாடு பிடிக்கிறது அதெல்லாம் தென் வந்து கைவினை பொருட்கள்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சிலை எல்லாம் செய்வாங்க சாமி சிலை செய்வது அதுக்கப்புறம் பானை செய்வது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது